மற்ற கிரகத்தில் வாழ்க்கை வெளிப்புற வாழ்க்கை கண்டிப்பாி இருக்கும் தான் நான் நினைக்குறேன் ஏன்னால் இப்போது நான் போன டைம் பண்ண மாதிரி பிக் பெங் தியரி வெடிச்சதுக்கப்புறம் நம்ம சூரியன் எல்லாம் உருவாகி சூரியன்லருந்து வெடித்து செதறின ஒரு சில துகள்கள் வந்து பூமி அப்படின்னும் மற்ற கிரகங்கள் அப்படின்னும் இருக்கிற இருக்கிற பட்சத்தில் ஏன் இந்த இந்த சூரியங்றதே ஒரு நட்சத்திரம் அப்படின்னும்போது சூரியன் மாதிரி எவ்வளோ நட்சத்திரம் இருக்கும் அது எத்தனை முறை அது வெடித்து இருக்கலாம்லேய அதுலிருந்து பூமி பூமி மாதிரி மற்ற கிரகணங்கள் கிரகங்கள் உருவாகியிருக்குமில்லயா அப்படிங்கும்போது அங்கேயும் உயிரினங்கள் வாழ்றதுக்கான தகுதி இருக்குமில இப்போது பூமியில் எப்படி மனுஷங்களால் வாழ முடியுதோ அந்த மாதிரி அந்தந்த கிரகத்தில் அந்தந்த உயிரினங்களால் வாழ முடியுமில அதனால் மற்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கும் அப்படின்றது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் ந நிறைய பேரால் நம்பப்படுது அமெரிக்காவில் இதை பற்றின ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது ஒரு சில நாடுகளில் வந்து மற்ற கிரகத்தில் இருக்க அந்த கிரகவாசிகள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நிறையா தொலைத்தொடர்பு சாதனங்கள் அந்த மாதிரியெல்லாம் வச்சு டெவலப் பண்ணிகிட்டுருக்காங்க அவங்க அவங்க கிட்டே எதாவது கம்யுனிகேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் முயற்சிகள் நடந்துக்கிட்டுத்தான் இருக்குது அப்படி நடந்த அப்படி அவங்க கிட்டே கம்யுனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அது மூலயமா நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போது மற்ற கிரகத்தில் எப்படி வாழ்றிங்க உங்களுக்கு என்ன தேவை இப்போது மனுஷன் வாழ்றதுக்கு எப்படி உணவு தண்ணி இது எல்லாத்தையும் தாண்டி காற்று தேவைப்படுதோ அந்தமாதிரி அந்த கிரகத்தில் வாழ்றவங்களுக்கு அந்த கிரகத்தில் இருக்கிற அந்த இ இப்போ பூமி மாதிரி அங்கேயும் காற்று இருந்திருக்கலாம் அதனால் அவங்க அவங்களால அங்கே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படியும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் பூமி மட்டும் தான் இருக்குது பூமியில் மட்டும் தான் எல்லா வீடும் இருக்குது அப்படின்னு நினைக்குறது தப்புதான் நான் தெரிஞ்சு கிட்டே வரைக்கும் அமெரிக்காவில் செக்க்ஷன் ஒன் ஃபோர்டி ஃபோர் அப்படின்டு ஏதோ ஒரு ஏரியா இருக்குது அதை பற்றி பேச கூடாது ஏன்னால் அது வந்து சட்டரீதியாக தப்பு அதனால் மேபி அங்கே ஆராய்ச்சி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக் பார்த்துருக்கேன் மீன்ஸ் கூகுளில் பார்த்துருக்கேன் அதனால் அதை பற்றில்லாம் பேசக்கூடாது அதெலாம் தப்பு பூமி மாதிரி மற்ற கிரகங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அங்கேயும் அங்கே மனுஷங்கள் மாதிரியும் அங்கேயும் வேறு ஒரு மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்ம ஏலியன்ஸ் நமக்கு அவங்க ஏலியன்ஸ் அப்படித்தான் சொல்லுவாங்க சில பேர் பறக்கும் தட்டுகளெல்லாம் பூமி சைடில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெலாம் எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரியலை அப்படி நம்மளை விட வேறு ஏதாவது வேறு ஏதாவது கிரகத்தில் வேறு ஏதாவது உயிரினம் இருந்து அது நம்மளை விட அட்வான்ஸோடு இருந்தால் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை நம்மளோட பின்தங்கிய நம்மளோட ஒரு இரனூறு முந்நூறு வருஷம் பின்தங்கி இருந்தாலும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அது ஒருநாள் அதை கண்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டுபிடிப்பாங்க நினைக்கிறேன் அப்படி கண்டுபிடித்தா பல உண்மைகள் தெரியும் அவங்க கிரகம் எப்படி உருவாச்சுண்டு அவங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுருபாங்க அதை வச்சு நம்ம கிரகம் எப்படி உருவாச்சுன்றது அதன் மூலயமா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்